ஹலோ வணக்கம் சார் நாங்கள் இங்கே செம்மாம்பாடியிலிருந்து பேசுகிறோம் சார் சார் வண்டி ஆர்டரு பண்ணிணோம் அந்த ட்ரைவர் எடுக்கைவே உங்கள் ட்ரைவர் எடுக்கைவே மாட்றாரு இங்கே எல்லோரும் நாங்கள் ரெடியாயிட்டு ஒக்காந்துட்ருக்கறோம் இவ்வளோ நேரமாக என்ன சார் இந்த மாதிரி ஆளுங்கள் நீங்கள் வெச்சுருக்கிறீங்க ட்ரைவராக இப்போ எங்களுக்கு வண்டி வேணும் சார் நாங்கள் போகணுமே வேளாங்கண்ணி போகணும் நாங்கள் நாங்கள் டைமு நேரம் எல்லாத்தையுமே சொன்னோம் சொல்லியும் அவர் இவ்வளோ நேரம் ஃபோனு அடிச்சுட்டே இருக்கிறோம் எடுக்கவே மாட்றாரு சார் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்றாரு என்ன ஏதுன்னு பாருங்க சார் எங்களுக்கு வண்டி அனுப்புங்க உடனே நாங்கள் கிளம்பணும் எல்லோரும் ஒக்காந்துட்ருக்கறோம் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் அம்ச்சு விடுங்க சார் அப்படிங்களா சரிங்க சார் இல்லைங்க சார் அரை மணிநேரோம் ஒரு மணிநேரோலாம் டைமெலாம் சொல்லாதீங்க எங்களுக்கு உடனே வேணும் சார் வண்டி நாங்கள் அட்வான்ஸெலாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இப்போது எடுக்கலைனா எப்படி சார் எங்களுக்கு டைமெலாம் நாங்கள் சொல்லி அம்ச்சுருந்தோம் அவருக்கிட்டே

இல்லைங்க சார் எங்களுக்கு சீக்கிரமாக வாங்க இ ஒரு அரை மணிநேரத்துல இங்கே ஆள் வரணும் சார் வண்டி வரணும் எங்களுக்கு ஆ கொண்டு வாங்க சார் எங்களுக்கு ஏனால் குழந்தையும் குட்டியுமாக வெச்சுன்னு உக்கான்னுக்கறோம் சார் ரெடி ஆகிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிணா டென்ஷன் இல்லாமல் போனா தானே சார் நாங்கள் ரெடி ஆகிட்டு இங்கையே முக்கால் மணிநேரமா ஒக்காந்துட்ருக்கறோம் ம் வேறு யாருனால் ரெடி பண்ணி அம்ச்சுவுடுங்க சார் எங்களுக்கு வண்டி வேணும் சார் எங்களுக்கு நாங்கள் கிட்டவா போகிறோம் சார் வேளாங்கண்ணி போகிறோமே இவ்வளோ தூரம் போறதுக்கு ட்ராவல் பண்ணணும் இல்லைங்க சார் நாங்கள் இப்போவே டென்ஷன் ஆகிட்டு ஒக்கானுருந்தா எப்படி சார் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக் கொடுங்க சீக்கிரம் அனுப்புங்க வண்டியை ஓகே சார் சரி